டிவிலையோ ஆன்லைன்லையோ கிடைக்கக்கூடிய கல்வியில் எனக்கு உடன்பாடே இல்லை டிவியில் பார்த்து பிள்ளைங்க கற்றுக்கறதோ இல்லை ஆன்லைனில் பார்த்து பிள்ளைங்கள் கற்றுக்கறதோ அது வந்து அவங்களுடைய ப்ரெயினை மெமரியா ஐக்யூவை கண்களை எல்லாத்தையுமே பாதிக்குமே தவிர எந்த விதத்துலேயும் கல்விக்கு அது வந்து ஒரு ஊன்றுகோலா பயன்படாது அதனால் எனக்கு வந்து பிள்ளைங்கள் புத்தகத்தை பார்த்து படித்து கற்றுக்குற கல்விதான் சிறந்த கல்வியாக நான் நினைக்கிறேன் அதேமாதிரி சொல்லி தர்றதும் புத்தகத்தை பார்த்து படித்து நேரில் போய் சொல்லி தர்றது படிக்கிறது தான் வந்து சிறந்ததுன் நான் நினைக்கிறேன் அதனால் நான் எந்த கல்வி சேனல்லேயோ இல்லை இளைய இணையதலங்களையோ நான் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ஏன்னா எனக்கு அதில் எதுலேயுமே உடன்பாடே இல்லை என்ன தான் வெறும் கல்வி சேனல் தானேன்னு நம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருந்தாலுமே அதை பார்க்கும் போது எட எடையில் வரக்கூடிய விளம்பரங்கள் பிள்ளைகளை டிஸ்ட்டப் பண்ணுது என்ன விளம்பரம் வந்துடுமோ அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நிமிடமும் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி எஜிகேஷன் சேனல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுட்டு அந்த பிள்ளைங்களை அதை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம கூட உட்காற வேண்டியதாக இருக்குது வேற ஏதாவது விஷயங்கள் நடுவில் வந்துடுச்சின்னா பிள்ளை அதை என்னென்னு தொட்டு பார்த்தா கூட முடிஞ்சுது அதனால் அது எல்லாமே இந்த டிவி ஃபோனில் வரக்கூடிய இந்த கல்வி விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக ரிஸ்க்காக தான் இருக்குது அது அவங்களுடைய மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் பாதிக்குது கண்ணு அறிவு எல்லாத்தையுமே பாதிக்கிறதுனால எனக்கு அதுலெல்லாம் உடன்பாடு இல்லாதுனால் எந்த சேனலும் நான் ஃபாலோ பண்ணுறதும் இல்லை ஏன் பிள்ளைங்களை ஆன்லைன் க்ளாஸில் நான் என்க்ரேஜ் பண்ணுறதும் இல்லை நான் கொரோனா டைமில் கூட ஏன் பிள்ளைங்களை ஆன்லைன் க்ளாஸ்லாம் போடல நானே தான் டீச் பண்ணிட்டுருந்தேன் நானே தான் எல்லாமே பண்ணிக்கிட்டுருந்தேன் அதுக்கப்புறந்தான் வந்து எல்லா ஸ்கூல் நல்ல ப்ராப்பராக ரீ ஓப்பன் ஆன அப்புறம் கொண்டு போய் டேரெக்டா ஸ்கூலில் போய் சேர்த்தனே தவிர்த்து நான் எந்த காலக்கட்டத்துலேயுமே வந்து இந்த ஆன்லைன் க்ளாஸஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சதும் இல்ல பிள்ளைங்கள என்க்ரேஜ் பண்ணதும் இல்லை அதனால் எனக்கு அதுலெல்லாம் வந்து உடன்பாடு இல்லை